இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு முப் முப்பது பதினொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்து பதினேழு ஆறு ஏழு ரெண்டாயிரத்து பத்தொன்பது ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து பதினஞ்சு